இப்போது உள்ள திருமணம் எல்லாமே பண்டிகை மாதிரி தான் நடக்குது இதே அந்த காலத்தில் பண்டிகை மாதிரி அது நடந்தாலுமே மொய் வைக்கிற பழக்கம் மட்டும் தான் இருந்துச்சு பரிசு கொடுக்கிற பழக்கம் குறைவா தான் இருந்துச்சு இதே இந்த காலத்தில் வந்து சீர் சீர் பொருட்களே பரிசாக கொடுத்து அவங்க கல்யாண செலவையும் குறைக்கிற விதமாகவும் பரிசு கொடுக்கிறாங்க அது எப்படிலாம் கொடுக்கிறாங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் ஒருத்தங்க ஃபிரிட்ஜி ஃபேனு கிரைண்டர் மிக்ஸி டிவி இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் வாங்கி கல்யாண செலவையும் குறைச்சி அவங்களோட முடிஞ்ச உதவியை செஞ்சு பரிசு கொடுத்து மணமக்களை வாழ்த்தி அனுப்புகிறாங்க இதே ஃபிரெண்ட்ஸ்ஸெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா எங்கேஜ்மெண்ட்டில் எடுத்த போட்டோஸ் இல்லை காலேஜில் எடுத்த போட்டோஸ் அவங்க எல்லா போட்டோஸையும் எடுத்து போட்டோ ஃபிரேம் பண்ணி அதை அது மாதிரி கொடுக்குறாங்க இல்லை டீ கப்ல போட்டோஸ் பிரிண்ட் பண்ணி அதை கிஃப்டாக பண்ணுறாங்க இல்லை கார்ட்ஸு அது மாதிரி ஃபிரண்ட்ஸ் எல்லோருமே அவங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு போகிறாங்க அது கிஃப்ட்டே கொடுக்காதவங்க மொய் கொடுக்குற பழக்கமும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படி இல்லாதவங்க சில பேர் விளக்கு வெச்சி கொடுக்கிறது காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதை மாதிரி கொடுக்குறது சில பேர் வால் கிளாக் வாட்ச் இதை மாதிரி சில கிஃப்ட்டையும் கொடுத்து கிஃப்ட் பண்ணுறாங்க இதுவே வந்து அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கட்டுறது செயின் போடுறது பிரேஸ்லெட் போடுறது இதை மாதிரி அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்டு கிஃப்ட்டுலாம் கொடுத்து மணமக்களை வாழ்த்திட்டு போகிறாங்க இதே வரதட்சணைன்னு பார்த்தோமுன்னா வரதட்சணை இல்லாத கல்யாணமே குறைவா தான் இருக்குது அதை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கே வரதட்சணை கொடுத்து தான் மோஸ்ட் ஆப் த கல்யாணமே நடக்குது அது வந்து சில பெத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வரதட்சணையோடு போனால் தான் பொண்ணு வந்து கவுரவமாக வாழ முடியும் அப்படி இருக்கிறதுனால வந்து வரதட்சணை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு இருபது பவுனாச்சும் வரதட்சணை கொடுத்து தான் அனுப்புகிறாங்க வரதட்சணை இல்லாமல் அனுப்புகிறது கம்மியாக தான் இருக்குது இதே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லை பைக்கோ இல்லை காரோ இதை மாதிரி அவங்க செலவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அது மாதிரியும் கொடுக்குறாங்க சில பேர் எங்களுக்கு வந்து இதை மாதிரி பொருட்களும் சீரும் வேண்டாம் இது மாதிரி காரு பணம் நகைலாம் வேண்டாம் பணமாக இதெல்லாம் கொடுத்துவிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பியூச்சருக்கு யூஸ் ஆகும் இல்லை நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை மாதிரி ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு வரதட்சணை இல்லாமல் பணமாக வாங்கி அதையும் வரதட்சணையாக பெற்றுவிட்டு வாங்கி அப்படியும் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் நடக்கிறது கம்மியாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு நிறையா இடத்துல வந்து வரதட்சணை இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க